ஹலோ மைதிலி காய்கறி கடையா இ எங்கள் வீட்டில் ஃபங்ஷன் வச்சுருக்கோம் வீட்டில் விசேஷம் வச்சுருக்குறோம் எங்களுக்கு மளிகை க இது காய்கறிகளெலாம் வேணும் எவ் எவ்வளோ வேணும் தக்காளி காய்கறியெல்லாம் என்ன வெலையில் போகுது ஆ ம் ஹோல்சேல் ரேட்டுன்னு தானே சொல்லுறீங்க அப்போ பார்த்து செஞ்சு கொடுங்க ஏதா இருந்தாலும் உங்கள்ட்டையே வாங்கிக்கிறோம் ஆ முட்டைக்கோஸு எனக்கு பத்து கிலோ வேணும் தக்காளி பத்து கிலோ வேணும் பழுத்ததாவே போட்டிருங்க ஆ வெங்காயம் இரு வெங்காயம் இருபது கிலோ வேணும் ரெண்டு வெங்காயமும் வேணும் பெரிய வெங்காயம் வந்து இருபது கிலோ வேணும் சின்ன வெங்காயம் வந்து பத்து கிலோ வேணும் இஞ்சி வேணும் பீன்ஸ் வேணும் கேரட் கேரட் அஞ்சு கிலோ வாங்கி போடுங்க மாங்காய் இருக்குதுங்களா மாங்காய் ஆ மாங்காய் வேணும் மா மாங்காய் ஆ மாங்காய் ஒட்டு மாங்காய் எவ்வளோ அஞ்சு ஃபைவ் அஞ்சு கிலோ போட்டிருங்க முருங்கக்காய் இருக்குதுங்களா முருங்கக்காய்

ஆ சரி

ஆ சரிங்க முருங்கைக்கிலோ முருங்கக்காயில் ஒருமூணு கிலோ போடுங்க கத்தரிக்காய் ஒரு அஞ்சு கிலோ போடுங்க ஆ ஆ நாங்கள் இங்க உடப்ப உடப்பங்கரை காவேரி உடப்பங்கரையில் இருக்கிறோம் நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுவீங்களா ஆ ஆ சரிங்கம்மா நீங்கள் கொண்டா டோர் டெலிவரி பண்ணிடுங்க நாங்கள் அதுக்குள்ளான பே பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்தட்றோம் ஆ ஓகே ஆ சரிங்கம்மா ம் ஆ நன்றி